எங்கள் ஊர்ல வந்து பாரம்பரிய விளையாட்டுன்னா ஜல்லி கட்டு உரி அடிக்கிறது அந்த எளவட்டம் கல்லை தூக்கிறது அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவாங்க அப்பறம் கில்லி விளையாடுவாங்க உரி அடிக்கிறது வந்து விஷேசம் நாள்ல இந்த தை நோம்பு தீபாவளி இந்த மாதிரி எல்லா நோம்பு வந்தால் அதெல்லாம் விளையாண்ட்டு வேலைக்கு போக மாட்டாங்க எல்லாம் வீட்டிலதான் இருப்பாங்க அதனால ஒரு செட்டு பசங்க எல்லாம் உரி கட்டி கண்ணை கட்டிவிட்டு பசங்களை கண்ணை கட்டுவிட்டு சுற்ற வச்சு உரி அடிக்க வைப்பாங்க அப்பறம் இளவட்டம் கல்லை தூக்குவாங்க எல்லாம் கூட்டமா நிற்பாங்க ஒரு அந்த எளவட்ட கல்ல நடுவில் வச்சு தூக்க சொன்னால் நிறைய பேர் தூக்கி பார்ப்பாங்க தூக்க முடியாது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்கிருவாங்க அப்பறம் கில்லி விளையாடுவாங்க கில்லி விளையாட்றது இருந்தால் அந்த மண்ணை பறித்து குச்சியை குறுக்க வச்சு அதை பெரிய குச்சியில தட்டினா ரொம்ப தூரத்தில் போய் விழுகும் அதிலே மாற்றி மாற்றி ஒரு நாலஞ்சி தாட்டம் அதிலே மாற்றி மாற்றி விளையாடுவாங்க அப்பறம் கபடி கபடி விளையாடுவாங்க கபடி விளையாண்டா அங்க க்ரௌண்டலாம் இருக்காது ரோட்லதான் கபடி விளையாடுவாங்க அது இந்த பக்கம் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் நின்று கபடி விளையாட்னா ரோடாக இருக்கிறதுனால கால்லல்லாம் காயமாகும் கையில் காயமாகும் என்ன ஆனாலும் விளையாட்றத மட்டும் நிறுத்த மாட்டாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்ட்ருப்பாங்க அவ்வளோ ஆர்வமாக நாங்கெல்லாம் பார்ப்போம் இதெல்லாந்தான் எங்கள் ஊர்ல பாரம்பரிய விளையாட்டு